நம்ம தமிழ்மொழியை ஊக்கப்படுத்தணும்ன்னா நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல தமிழ்லாம் நல்லா கத்துக்குடுக்கணும் தமிழ் ஸ்கூல்ல சேத்து கத்துக்கொடுக்கணும் இன்னைக்கி எல்லாம் இங்கிலீஷ் ஸ்கூல் தான் போயிட்டிருக்காங்க அந்த காலத்தில் இலக்கியம் கவிதை இதெல்லாம் இருந்தது ஸ்கூல்லயெல்லாம் பேச்சுப் போட்டி கட்டுரைப் போட்டின்னு வச்சு குழந்தைகளுக்கு தமிழ் நல்லா வளர்த்துக் கொடுத்தாங்க அன்னைக்கி தமிழ் வாத்தியார்ன்னு இருந்தாங்க இன்னைக்கி தமிழுங்கிறது வந்து அவ்வளோ இதாக இல்லை தமிழை அழிக்கணுன்தான் பார்க்குறாங்க ஒழிய யாரும் தமிழுக்கு முக்கியத்துவம் இல்லை தமிழை வந்து நம்ம நம்ம மொழியை வந்து நம்ம அழிச்சோம்னா அந்த நம்மளுக்கு தான் கஷ்டம் இப்போ மற்ற ஸடேட்லேயெலாம் பார்த்திங்கன்னா அந்தந்த மொழிக்கு உண்டான மரியாதையை கொடுக்குறாங்க அந்த அவங்களதான் முன்னால் பேர்பலகை இருக்கணும் மற்ற அதுக்கு பின்னால் தான் இந்த இங்கிலீஷ்லாம் வரணுங்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில ஃபஸ்ட் இங்கிலீஷ் தான் பெயர் பெயர்பலகை வருது நம்ம தமிழ்மொழியை யாரும் பயன்படுத்துறதில்லை நம்ம பச படிக்கிற பசங்களுக்கே தமிழ்ல ஒரு லெட்டரு எழுதச்சொன்னால் எழுத மாட்டேங்கிறாங்க அந்த காலத்திலேலாம் தைப்பொங்கல் வந்ததுனா பொங்கல் வாழ்த்துக்கள் அனுப்பிச்சிட்ருந்தோம் நாங்கள் அந்த வாழ்த்துக்கள்லெலாம் ஒரு உறவுமுறை இருந்தது இன்னைக்கி என்னன்னா எல்லா இந்த மொபைல் ஃபோன் வந்ததுலேருந்து மொபைல் ஃபோன்ல ஒரு குரூப் அமைச்சி அந்த குரூப்ல வாழ்த்து சொல்லிகிட்டு அவங்க உறவுமுறைய அப்படியே கொண்டுபோய்ட்டாங்க இது இப்படியே போச்சுன்னா நம்ம தமிழ்மொழிக்கே ரொம்ப கஷ்டம் தான் ஆனால் இதை வந்து கவர்மெண்ட் பார்த்து இந்த தமிழ்மொழியை வளர்த்துறக்கு நல்ல ஒரு இதை ஊக்கத்தை குடுக்கணும் நல்லா தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு இலக்கியம் இந்தமாதிரிலாம் இதுபண்ணி எலிமென்ட்ரி ஸ்கூலிலருந்து நம்ம சொல்லிக் கொடுத்துட்டு வந்தோம்னா நம்ம குழந்தைக வருங்காலத்தில் இனிமேல் தமிழ் நல்லா கற்று அவங்க முன்னுக்கு வருவாங்க இன்னைக்கி ஒரு லெட்டரு எழுதச் சொன்னாக்கூட பசங்க லெட்டரு எழுத மாட்டேங்கிறாங்க எல்லாம் இங்கிலீஷ்லியே எழுதிகிட்டு வர்றாங்க மொபைல்லயும் டைப் பண்ணாலும் அந்த இங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணுறாங்க தமிழ்ல டைப் பண்ணத் தெரியிறதில்லை நல்லா படிச்சவங்களை போய் ஒரு டைப் பண்ண சொன்னோமுன்னா அவங்க எனக்கு தமிழே தெரியாதுங்க எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியுங்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டுல பிறந்துட்டு நம்ம வந்து தமிழ்ல மறக்குறோமுன்னா அப்புறம் நம்ம என்ன இதே பக்கத்தில் பாருங்கள் கர்நாடகாவில நல்லா அவங்க மொழிக்குத்தான் முக்கியத்துவம் தர்றாங்க தாய்மொழி முதல்ல முன்னால் வைங்க இங்கிலீஷை வந்து அது அந்நியமொழியை நீங்கள் ரெண்டாவதாக கொண்டுவாங்கன்னு தான் சொல்றாங்க எல்லா கேரளாவுலேயும் அதேமாதிரி தான் ஆந்திராலேந்து எல்லா ஏரியாவுலேயும் அப்படி ஆனால் தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழ்மொழிக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போய்டுச்சு இன்றைய காலகட்டத்தில் இலக்கியம் இந்தக் கவிதைகள்லாம் எங்கேயுமே நடக்குறதில்லை பட்டிமாடமே நடந் பட்டிமன்றம் நடக்குது அதிலயும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தான் வருது அங்கேயும் அது வேற கதைகள்தான் பேசிகிட்ருக்குறாங்க தமிழை வளர்க்குறமார யாருமே எதுவுமே பேசுறதில்லை